நிறைய வகையான கார்டுகள் இருக்குது அப்பிடிங்குறது வந்து தெரியும் இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படினா சில நேரங்களில் வந்து கடைகளுக்கு போகும்போது வந்து உதவி பண்ணும் அதாவது ஏடிஎம் வந்து அந்த பக்கத்தில் எங்கேயுமே இருந்திருக்காது நம்மளால் அமௌண்ட் எடுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நிறையவே உதவி இது மூலிமா வந்து பண்ணியிருக்கு பிளஸ் வந்து இப்போலான் தான் ஜிபே போன்பே அமேசான்பேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மொபைல் ஆஃப்ஸ் இருக்குது ஸோ அது மூலிமாவும் நாங்கள் வந்து க்யுஆர் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டு செலுத்துவதும் உண்டு வந்து பக்கத்தில் எங்கேயாவது வந்து ஏடிம் இல்லாத பட்சத்த்தில் இது நிறையவே உதவி பண்ணும்